எங்கள் ஊரில் சேத்பெட்டில் வந்து ஃபேமஸ் வந்து பீஃப் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸு அப்புறம் ஹோட்டலில் பொங்கல் குஷ்பு இட்லினு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றுலாவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஹோட்டலில் அப்புறம் சேத்பெட்டில் ஃபேமஸ் வந்து இந்த தள்ளுவண்டிக் கடையில் வந்து இந்த பானிப்பூரிலாம் விற்பாங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமஸு அப்புறம் வந்து கையேந்தி பவன் கடையில் அந்த முட்டை போண்டா கவாப்பு சிக்கன் கவாப்பு மட்டன் கவாப்பு பீஃப் கபாப்புலாம் போடுவாங்க அதலாம் ரொம்ப ஃபேமஸு விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு போகும்போது கிரிவலம் சுத்துகிறோம்ல அங்கே வந்து வாழைப்பூ வடை ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நானே சாப்ட்டுருக்கேன் சுற்றுலா வந்தவங்க நாகப்பட்டினத்துலேருந்து எங்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாங்க அவங்க ஃபோனில் சொன்னாங்க அங்கே வாழைப்பூ வடை ரொம்ப நல்லாயிருந்துச்சி அப்படினு அவங்க சொன்ன பிறகுதான் நானே போய் சாப்பிட்டேன் கிரிவலம் போகும் போது ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு அப்புறம் அது எங்கள் வீட்லேயும் நான் வந்து செஞ்சேன் செஞ்சு இது நாம் குடுத்தவொடனே எங்கள் பசங்கள் சொன்னாங்க அம்மா நீயும் ஒரு கடை போடலாமா வாழைப்பூ வடை அப்படினு சொன்னானுங்க ஆமாண்டா செய்யலாண்டா அப்படினு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு நாள் செஞ்சும் போட்டேன் வெளியில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சு அதில் வச்சு விற்றேன் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு நல்லாயிருக்கு செம்மையா இருக்குதுன்னாங்க அப்புறம் இதே கன்டினியூ பண்ணுறேன் இப்போது நான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இன்னும் இன்னும் ஃபேமஸ் வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட போய்ருந்தேன் அங்கே வந்து இப்போ ஃபேமஸ் வந்து இங்கே பிரியாணிதான் சொன்னாங்க அந்த ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டேன் திருவண்ணாமலையிலேயும் ஃபேமஸான பிரியாணினா அந்த கடை பேர் எனக்குத் தெரியலை சம்திங் ஆனால் திருவண்ணாமலையில் செம்மையா இருக்கும் ஃபேமஸான இது பிரியாணி அப்புறம் வந்து வாழைப்பூ வடை